சார் எங்கள் வீட்டில் கொஞ்சம் ஷாட் சர்க்யூட் ஆகிட்டே இருக்கு சார் அதுதான் கொஞ்சம் பார்க்க முடியுமான்னு கேட்கலான்னு பண்ணோம் சார் சில சமயம் ஸ்விட்ச்சு போட்டாலே வந்து அதை மாதிரி ஷாட் சர்க்யூட் ஆகுது சார் அந்த தனி கனெக்ஷன் கொடுத்துருப்போம்ல ரூமுக்குன்னு தனி ஹாலுக்குன்னு தனி அந்தமாதிரி கொடுத்துருக்கம் போது ஆ ஆமாம் சார் அது ட்ரிப்பாயி ஃபுல்லாவே ஆஃப்பாயி போயிடுது அப்புறம் பார்த்திங்கன்னா கரெண்ட்டுலாம் போயிட்டு வரும் போது டிவியெலாம் அந்தமாதிரி ப்ராப்ளம் ஆயிடுது சார் ஒர்க் ஆகாமல் ஆ இல்லைங்க சார் அந்தமாதிரிலாம் லீக்கேஜுலாம் எதுவும் இல்லை டேங்க்லாம் பிரச்சின இல்லை சார் அதெல்லாம் க்ளீயராக இருக்குது இந்தமாதிரி ஸ்விட்ச்சு போர்டு தான் பிரச்சினையா இல்லை எதனாலனு தெரியல சார் சில சமயம் ஸ்விட்ச்சை நம்ம போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஃபாஸ்ட்டாக பார்த்து தான் போட வேண்டியதாக இருக்குது சடனா போட்டோன்னாலே ஷாட் சர்க்யூட்டாகி ஃபுல்லா பவர் போயிடுது அந்த இடத்துக்கு ஆ அதில் பவர் ஸ்பார்க் ஆகிற மாதிரி தெரியுது சார் அமுக்கம் போது ஆ ஆ ஆ ஓகேங்க சார் ஆ

ஆ ஓகேங்க சார் ஓகேங்க ஆ ஓகேங்க

ஆ அது எரியுதுங்க சார் ஆ இல்லைங்க சார் இல்லைங்க சார் ஒன்றும் பிரச்சின இல்லை ஆ ஓகேங்க சார் ஓகே உங்கள் சர்வீஸை பற்றி என் ஃப்ரெண்டு தான் சார் சொன்னாங்க அதனால் தான் சார் கால் பண்ணோம் கொஞ்சம் பார்த்து சீக்கிரம் சேஃப்பாக செஞ்சுக் கொடுங்க சார் சின்ன குழந்தைங்கள்லாம் இருக்காங்க வீட்டில் அதனால் கொஞ்சம் பயமாக இருக்குது சீக்கிரம் சரி பண்ணி கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆ ஓகேங்க சார் ஓகேங்க சார் தேங்க் யூ சார்